ஆ சொல்லுங்க சார் நான் லோன் வாங்கியிருக்கேன்னு ஒங் நீங்கள் எப்படி சார் கண்டுபிடி கண்டுபிடிச்சீங்க உங்களுக்கு தெரியுங்களா லோன் வாங்கியிருக்கேன்னு ஆ ஓ சரி சரி சரி ஓ நீங்கள் என்ன கம்பெனி என்ன ஃபினான்ஸு ஹெச்டி ஹெச்டிஎஃப்சிங்களா ஆமாம் ஆமாங்க சார் ஆமாங்க இப்போது லாஸ்ட்டு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு லோனு வாங்கினேன் சார் அது வந்து ஃபிரிட்ஜுக்குதான் சார் வாங்கினேன் சொல்லுங்க சார் ஓ அப்படிங்களா சரி சரிங்க சார் ம் ஆ ஓ ம் சரி சரி சார் சார் இப்போ எனக்கும் ஐடியா இருக்குது சார் இல்லை எனக்கும் வந்து இப்போ ஒரு ஹவுஸ் லோனிங் எடுக்க ஒரு ஐடியா இருக்குது இப்போ வந்து எவ்வளோ சார் எலிஜிபுளு நான் எவ்வளோ எனக்கு தருவீங்க இப்போ நான் வந்து ஹவுஸ் லோனிங் உங்கள் ஹெச்டிஎஃப்சியில் கேட்குறேன் நான் என் சேலரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பதினைஞ்சாயரம் தான் சார் மன்த்லி இதுக்கு நீங்கள் எவ்வளோ சேங்ஷன் பண்ணுவீங்க எவ்வளோ எனக்கு எவ்வளோ தருவீங்க நான் மாதம் எவ்வளோ கட்டணும் இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க சார் சரி இப்போ எனக்கு சேலரி பதினஞ்சாயிரம் தான் ஆ ஆ

ஆ ம் ஆ ஆ எழுவத்தி அஞ்சு தான் தருவீங்களா அவ்வளோதான் வருமா ஓ கம்மிதான் ஆ ஓ அப்படி அதெல்லாம் கால்குலேட் பண்ணுறீங்க வீட்டு வீட்டில் என்ன ஆகும் ஏதாகும் அதெல்லாம் பார்க்குறீங்க சரி சரி சரி ஆ ஆ ஓ ஆ ஓ அப்படி ம் இப்போ ஒரு மாதம் நம்ம வந்து டியூவ் கட்டலைங்க சார் கட்டலை அப்படின்றப்ப என்ன ஆவும் ஏதாச்சும் நீங்கள் ஏதாச்சும் வீட்டுக்கிட்டே வந்து சத்தம் கித்தம் போடுவீங்களா இல்லை என்ன ஏதுன்னு ஏதா கேட்பீங்களா இல்லை அந்த மாதிரிலாம் இருக்காதுங்களா ஆ

ஓ அப்படி அடுத்த மாதம் இதாயிடும் சரி சரி சரிங்க சார் நான் வந்து கண்டிப்பாக நான் வரேன் சார் வந்து என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் சார் ஓகே சார் தேங்க்யூ சார் ஆ தேங்க்யூ